இந்த ஸ்ரீராம் கார் புக்கிங் சென்டர் தானே இப்போ நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் சுற்றுலா மாதிரி போலாம்னு இருக்கிறோம் ஒரு அஞ்சு நாள் சுற்றுலா எவ்வளோ ரேட் வரும் அப்புறம் ஒம்போது பேர் இல்லை பத்து பேர் போகிற அளவுக்கு ஒரு வண்டி வேணும் அந்த வண்டி எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சேர்த்து பார்க்கலாம் அப்போ நம்ம அளவு குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஒரு இருபது பேரு பதினெட்டு பேர் போகிற அளவுக்கு ஒரு வேன் அந்த வேனில் வந்து எவ்வளோ வரும் என்னென்ன ஊருக்கு போனால் இந்தந்த ஊரில் வரும் இந்த மலை மலை மேலே ஏறினா ஹீல்ஸு ஏரியாவில் அதுக்கு இன்னும் தனி ரேட்டா இல்லை அது எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கரெட்டாக இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் ஒரு டீட்டெயலா ஒரு இல்லை வாய்ஸ் காலோ இல்லை வந்து ஃபோன்லேயே நான் நம்பர் தர்றேன் அந்த நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் வந்து கேட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் வாங்குறேன் எங்களுக்கும் வண்டி தேவைப்படுது இன்னொருத்தரை சொல்லி விட்லாம் அதான் நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள்